ஆ ஆமாம்க்கா எனக்கு வந்து கீரை இருக்காக்கா எனக்கு நாலஞ் நாலஞ்சு கீரை வேணும் எனக்கு மிளகு தக்காளி கீரையில் ரெண்டு கட்டும் முருங்கைக் கீரையில் ரெண்டு கட்டும் தாங்க பத்து ரூபாயா ஆ எனக்கு இதில் மிளகு தக்காளியில் ஒன்று கொடுத்துருங்க அது ம் பொன்னாங்கண்ணியில் ஒன்று கொடுத்துருங்க முருங்கைக் கீரையில் ஒன்று கொடுத்துருங்க ஆ ஆ ஒன்று ஒன்று போதும் காய் இருந்தால் கொடுங்கக்கா உருளைக் கெழங்கு உருளைக் கெழங்கு எவ்வளோ ஒரு கிலோ

எனக்கு உருளைக் கெழங்கு அரை கிலோ கொடுங்க ஒரு கேரட்டு கேரட்டு ஒரு நூறு கொடுத்துருங்க இதில் அரை கிலோவாவது கொடுங்க எனக்கு போதும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர்தான் எனக்கு அதுவே போதும் சரி ஒரு கிலோ கொடுங்க ஒரு கிலோ கொடுங்க ஆ இது ஆ இது தக்காளி ஒரு கிலோ கொடுத்துருங்க ஆ சரி அப்புறம் மிளகா பச்சை மிளகா கொடுத்துருங்க ஆ ம் ஆ போதும் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க எனக்கு கீரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க ஐந்நூறு ரூபாயா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமில கருவேப்பிலை கொத்தமல்லி ப்ரீ தானே தருவீங்க சரி சரி சரி இந்தாங்க ஜிபேயா சரி அவங்களுக்கு இது காட்டுங்க ம் பின்கோடை காட்டுங்க ம் ம் அண்ணா வந்துடுச்சான்னு பாருங்க ஆ ஓகே ஆ வரேன் வரேன் ஆ வரேன் வரேன் ஆ சரி நீங்கள் மொதல் தடவையே கம்மி பண்ணலை சரி வரேன் ம் சரி வரேன்க்கா ஆ சரிக்கா ஆ சரிங்க்கா ம்